எங்கள் மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் இங்கே வந்து முக்கியமான தொழில் வந்து விவசாயம் மஞ்சள் நெல் வாழை கரும்பு இதெல்லாம் வந்து இங்கே வந்து விளைவிப்பாங்க அப்புறம் அந்தந்த டைமிங்க்கு வந்து அறுவடை பண்ணுவாங்க நெல் அறுவடை பண்ணுவாங்க அப்றம் வந்து கரும்பெல்லாம் வந்து இங்கேயே சர்க்கரை ஃபேக்டரி இருக்கிறதுனால வந்து அதே தொழிற்சாலைக்கு போய் கரும்பெல்லாம் வந்து சர்க்கரை செய்கிறாங்க அப்றம் வந்து இங்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குது பேப்பர் மில் சுகர் ஃபேக்ட்ரி பனியன் கம்பெனி ரைஸ் கம்பெனி அது மாதிரி நிறைய இருக்குது அதனால வந்து ஈரோடு மாவட்டம் வந்து பொது பொருளாதார நிலையில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு